ஹலோ

நீங்கள் லேண்ட் பு்ரோக்கருங்களாங்க

ஆ ஆமாங்க இடம் வாங்கணும் அதனால் வேலூர் என்னங்க அரிய ரோட்டா அங்கெல்லாம் எப்படி அங்கெல்லாம் விலை ம் ம்

பக்கத்துலேயே வீடுங்களேலாம் இருக்குங்களா

ஸ்கொயர் பிட்டெலாம் எவ்வளோங்க ஓ என்ன அவ்வளோ விலை சொல்கிறீங்கள சொல்லுங்கள் கம்மி விலையில் சொல்லுங்கள் நாங்கள் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கலாம்னு இருக்கோம் கொஞ்சம் ரேட் கம்மியாக பார்த்து சொல்லுங்க

நாங்கள் வச்சுன்னு இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் இது சொன்னீங்கன்னால் இது பண்ணலாம்

இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் மார்டனா ரேட்டு நாங்கள் வயதானவங்க வந்தெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னால் நாங்கள் செய்கிறோம்

என்னங்க

நேரில் வந்து ம் நேரில் வந்து பேசலாங்களா

ஆ சரி தேங்க்யூங்க